ஆ சொல்லுங்க நீங்கள் யார் ஆ சொல்லுங்க மேம் ஆ சொல்லுங்க மேம் மேம் மோஸ்ட்லி உங்கள் பையன் லீவ் போட்டே இருக்கான் அகாடமிக்கெலாம் கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணமுடியாது மேம் அவனால் இப்போ கொஞ்சம் வர சொல்லுங்க மேம் எதுக்கு மேம் என்ன மேம் ஆ கரெக்ட் தான் மேம் இப் ஆ கரெக்ட் தான் மேம் நீங்கள் சொல்கிறது ஆனால் எல்லாேருமே இதுக்காகவே லீவ் போட்டால் மோஸ்ட்லி அக் அவங்க நல்லா படிக்கிற பையன் அதனால தான் மேம் சொல்கிறேன் கொஞ்சம் ரொம்ப நாள் லீவ்வெலாம் வேணாம் மேம் ஒரு ஒன் டே அப்படின்னு கொஞ்சம் பாருங்க மேம்

ஆ அதுக்கு தான் மேம் சொல்கிறேன் இங்கே வந்து அவர்களுக்கு என்னென்னா போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் மேம் எது எது இம்பார்ட்டன்னு நீங்கள் வேணால் ஒன் டே மட்டும் அவனுக்கு லீவ் கொடுத்துட்டு ஒரு நெக்ஸ்ட்டு அடுத்த நாளிலேருந்து கொஞ்சம் பாருங்க மேம் இல்லாட்டி நீங்கள் டூ ஹார்ஸ் இந்த மாதிரி மட்டும் பையனை இங்கே விட்டுவிட்டு போய்விடுங்க மேம் ஆ கர ஆ ஆ ஓகே மேம் ஆ நீங்கள் ஆனால் ஒரு சரி ஃபஸ்ட் நாள் ஃபுல்லாக நீங்கள் வாங்க மேம் செகண்ட் டே ஆஃப் டே மட்டும் கூட்டிகிட்டு போய்விடுங்க மேம் அதுமாதிரிக்கி மட்டும் விட்ருங்க ஃபஸ்ட் நாள் கூட லீவ் போட்டிருங்க மேம் ஆ செகண்ட் ஆஃப் டே முதலேருந்து அதுக்கப்புறம் அவன் வரட்டும் மேம் ஏன்னால் நான் இல்லாட்டி அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு யார்கிட்டையாது சொல்லி என்னென்னால் போர்ஷன் அவனுக்கு இம்பார்ட்டன் வேணால் சொல்ல சொல்லுங்க மேம் நான் சொல்கிறேன் மேம் ஆ எஸ் மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம் சரி மேம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் மேம் ஆ ஓகே மேம் ஆ தேங்க் யூ மேம்